இதுவரைக்கும் நன் யாருக்கும் பரிசாக ஒரு உரைநடையோ இல்லை ஒரு கவிதையோ எழுதி தந்தது கிடையாது தான் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி காலத்துலல்லாம் ஒருத்தவங்க பரிசு தரணும் அப்படின்னா அவங்கள பற்றி எழுதி தரது இல்லை ஒரு கவிதை தரது அதெல்லாம் வந்து ஒரு புது வழக்கமாக இருக் அந்த டைமில் அதெல்லாம் ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம் ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் மாறி அப்படியே ஆப்போசிட்டா வந்துடுச்சி எதோ ஒரு பொருள்தான் வந்து நம்ம ஒரு பரிசாக கொடுக்கிற இடத்துக்கு இப்போ எல்லாருமே இருக்கிறோம் ஆனால் எனக்கு கவிதை எழுதுகிறக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பள்ளிக்கூடத்துலல்லாம் பதினொன்னாம் பன்னெண்டாம் வகுப்புலலாம் தமிழ் பாடத்தில் எழுத சொல்லுவாங்கள் கவிதை அப்படிங்குறது ஒன்று எல்லாருமே ஒரு க எழுத வேண்டிய சூழ்நிலையில் தான் எல்லாருமே இருப்போம் அதுவும் பப்ளிக் எக்ஸாமில் பொது தேர்வுலல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக தான் இருந்துச்சு அதுக்காக ஒவ்வொரு கவிதையாக படிக்க படிக்க நம்மளும் ஒரு கவிதை எழுதுகிறக்கு அது இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த ஒரு கவிதை எழுதுகிறக்கு நல்லா இருக்கும் ஒரு உரைநடை அப்படிங்கிறத சொல்றதை விட அவங்கள ஒரு கவிதையா வர்ணிச்சு எழுதுகிறக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சொல்லப் போனால் இந்த பாரதியார் கவிதை பாரதிதாசன் எழுதின கவிதை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனே தெரியாது ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அதை ஒரு தனி ரசனை ஒரு சின்ன சின்ன பொருளுக்கும் கூட ஒரு பூவாக இருந்தாலும் சரி ஒரு பறவையாக இருந்தாலும் சரி இதற்காக அவங்க ஒரு அழகழகாக அதோட வர்ணித்து எழுதுகிறத படிக்கும் போது அதுவுமில்லாமல் அந்த கவிதைகளில் முடிக்கிற விதம் அப்படியா அப்பிடினெல்லாம் அதை கேட்கும் போது ஒரு ஆச்சரியமா இருக்குது ஆனால் இப்போவும் கவிதை எழுதுகிறவங்க நிறையா பேரு இருக்கிறாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து அந்த கவிதை எழுதுகிறவுங்க அப்படிங்க அந்த ஒரு இடத்துல இருக்குறவங்கள யாருக்கும் பெருசா தெரிகிறதே இல்லை அவங்க ஒரு பெரிய அங்கீகாரமாக பெற்று வெளியில் வந்தால்தான் ஓ இவங்க எழுதுனாங்களா அதுவும் வந்து அந்த கவிதை ஒரு பாட்டா வந்தால்தான் இப்படி ஒரு கவிதை எல்லாம் எழுதிருக்கிறாங்களா அப்படிங்கிற நிலமையே தெரியுது அதனால வந்து கவிதை எழுதுகிறவுங்கள இன்னும் பாராட்டக்கூடியது அது ஒரு அங்கீகாரமாகவும் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்